இப்போது நான் ஒரு ஃப்ராடெக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஃப்ராடெக்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுமே என்னோடய ஃபேஸ்ல இருக்கிற அந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துடுச்சு அந்த பிளாக்ஹெட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது போட்டதும் நிறைய வந்துடுச்சு பிளஸ் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு நல்லாவே ஆகலை பே ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டல் ஆயிடுச்சு சுருங்கிடுச்சு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தாலே வந்துட்டு நமக்கு பயமாக இருக்கிற மாதிரி ரொம்ப கோரமான மாதிரி ஆயிடுச்சு அந்த க்ரீமு ஸோ அ அந்த க்ரீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது விலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்த்தியாக இருக்குது ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நமக்கு வந்துட்டு அது ரிசல்ட்டு கொடுக்கறது இல்லை அந்த ஃபேஸ் க்ரீமு